பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருவது இருவத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு முப்பது ஆறு ரெண்டாயிரத்து பனிரெண்டு பதனேழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு